ஹலோ கொலுஸ்யா கிளினிக்குங்ளா ஆ மேம் டூ டேஸ் பிஃபோர் நான் வந்து பிளட் டெஸ்ட் கொடுத்துருந்தேன் என்னோட பேர் சித்ரா ஆ அதோட ரிப்போர்ட் வந்துருச்சுங்ளா மேம் செக் பண்ணி சொல்றிங்ளா ஆமாம்ங்க மேம் ஸோ ரொம்ப டயர்டா இருந்ததுங்க மயக்கம் வர மாதிரி இருந்தது அப்புறோம் வந்துட்டு ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்கு அதனால் தான் வந்து டாக்க்ட்டரு செக் பண்ணோம் அப்போ வந்து அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க மேபி அது சுகராக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்ல முடியுமா

ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே மேம்

இது லைஃப் லாங் சாப்பிடனுங்ளா மேம் அப்போ தான் இது கியூராகுங்களா ஆ ஓகே என்ன என்ன மாதிரியான ஃபுட் நான் எடுத்துக்கணும் மேம் ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே ம் ஓகே மேம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்துக்கலாமா மேம் இல்லை அதுக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லாமே எல்லா ஃப்ரூட்ஸ்சும் எடுத்துக்கலாமா இல்லை அதிகமாக ஸ்வீட் உள்ளது அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்க கூடாதுங்களா ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே இப்போ என்னைக்கு எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்குறிங்க மேம் சரி ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே மேம் இதனால் ரொம்ப அப்போ பாதிப்பு எதுவும் இல்லைங்களா மேம் ரொம்ப ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே தேங்க் யூ மேம் நான் டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ மேம்